எனக்கு வந்து விவசாயம் வந்து ரொம்ப எனக்கு பிடிச்சது விவசாயம் அக்ரிகல்ச்சர் வந்து இப்போ நம்ம இருக்கற இதில் வந்து அக்ரிகல்ச்சர் வந்து ரொம்ப இம்பார்டன்டு ஏன்னால் நாங்களே விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சோ அதனால் தான் எனக்கு அதில் பற்றி வந்து இன்டெரெஸ்டு ஃபர்ஸ்ட் நான் வெளியிலேருந்து பார்க்கும் போது எனக்கு வந்து விவசாயம்னா இது என்னெனனு தெரிஞ்சிச்சு விவசாயம் தானே இது ஈஸியான விசியத்தயே இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சு ஆக்சுவலாக இப்போ நாங்கள் அதில் வந்து ஒரு லேண்ட் வாங்கி ஒரு அஞ்சு ஏக்கர் லேண்ட் வாங்கி அதில் நாங்கள் விவசாயம் பண்ணும் போது தான் அதோடய கஷ்டமும் ஒவ்வெருத்தவங்க ஒவ்வொரு விவசாயியோடய வலியும் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு ஏன்னால் அந்த விவசாயம் வந்து அந்த ஒவ்வொரு தடக்கையும் நம்ம பண்ணும்போது அதோடய அவங்க எவ்வளோ கஷ்டப்படுகிறாங்க அப்படிங்கு சோ எங்ககிட்டே வந்து நாங்கள் ஒரு ஆறு மாசம் அந்த விவசாயம் வரதுக்கு வந்து நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டோம் ஆனால் அது வந்து கவர்மெண்ட் வந்து தொள்ளாயிர ரூபாயிக்குத்தான் ஒரு மூட்டை நெல்லு எடுத்து அவங்க அங்கே அதை டபுள் ரேட்டுக்கு விற்கும் போது அந்த விவசாயிகளுக்கு நாங்கள் போடுகிற அமௌன்ட் தான் எங்களுக்கு கிடக்குதே தவிர அதோடய இது எங்களுக்கு கிடைக்கவே கிடையாது அப்போது நாங்கள் பண்ணுறதுக்கான வேல்யூவே இல்லைவே இல்லை அதோடய கஷ்டம் வந்து நம்ம ஒவ்வொன்றையும் பார்க்கும் போது நம்மளுக்கு தெரியுது அதோடய கஷ்டம் ஏன்னால் அது வந்து நம்ம வந்து எவ்வளோ தான் நம்ம பண்ணுறோம் அப்படினாலுமே ஒவ்வொரு தண்ணிக்கு கஷ்டம் அது பண்ணிக்கிட்டு இருக்கும் போது மழை இல்லையினா கஷ்டம் சோ மழை இல்லை அப்படின்னா பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட போய் அந்த தண்ணிக்கு போய் நம்ம கடன் கேட்கணும் ஒவ்வொரு நெல் விதை விதை போடணும் விதை போட்டு அதுக்கு அப்புறம் நாற்று நடணும் அதுக்கு அப்புறம் அதை களை எடுக்கணும் அதுக்கு அப்புறம் மருந்து அடிக்கணும் அதுக்கு அப்புறம் உரம் போடணும் அதுக்கு அப்புறம் அதை பக்குவமாக பார்த்துக்கணும் அந்த நெல்லை வந்து கிளி வந்து கொத்திகிட்டு போகாம அதை பார்த்துக்கணும் நம்ம அதுக்கு அப்புறமா அது ஒவ்வொன்றையும் பாதுகாத்து பாதுகாத்து ஒரு ஆறு மாசம் ஆகும் அந்த பயிறு விளஞ்சி வர வரையும் அந்த விளஞ்சி வந்ததுக்கு அப்புறம் அதை எடுத்து நம்ம மெஷினில் ட்ராக்ட்டரை வச்சு அந்த மெஷினை வச்சு அடுச்சு அதை எடுத்து அரிசி இதாக்கி அதை பாதுகாத்து அதை கொண்டே நம்ம இங்கேருந்து அந்த மந்தைன்னு ஒரு இடம் இருக்கும் ஒவ்வொரு கிராமத்துலேயும் சோ அங்கே போய் அந்த இடத்தை போய் நம்ம இது பண்ணி அதுக்கு அப்புறமாக அதை கவெர்மெண்ட்டுகிட்ட கொண்டேயி சேர்த்து சோ இதனால ஒரு ஒரு வேல்யூ கூட நம்மளுக்கு ஒரு எங்களுக்கு ப்ராஃபிட் கூட நம்மளுக்கு கிடையவே கிடையாது ஏன் அதை பாதுகாத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா விவசாயம் அழிஞ்சுட கூடாது இப்போ வந்து ஒரு கிலோ அரிசி வந்து நம்ம அறுபது ரூபாயிக்கு வாங்கிறோம் இதே மாதிரி எல்லோரும் அந்த விவசாய நிலத்த வந்து அழிச்சுட்டு அழிச்சுட்டு வீடாக கட்டுகிறாங்க நாங்களுமே எங்கள் கிட்டே இருக்கிற இடத்தை வச்சு வீடாக கட்டியிருக்கலாம் சோ நாங்கள் அதை வந்து பண்ணலை ஏன்னால் எல்லோரும் பண்ணுற தப்ப நம்மளும் பண்ணவே கூடாது சோ அந்த விவசாய நிலத்த வந்து நம்ம வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த நிலத்த வாங்கி இன்னமும் இந்த கிணறை வச்சு தண்ணியை வந்து நம்ம இது பண்ணி தண்ணிய சேவ் பண்ணி போர் போட்டு பம்பு செட்டு வச்சு அதுக்கு பக்கத்தில் ஒரு மரத்ததை சுற்றி வச்சு அது நிழல் தருது அதிலேருந்து நம்மளுக்கு வந்து அந்த அறுவடை பண்ணி அதை எடுத்துகிட்டு இருக்கோம் ஆனால் இது நாங்கள் பண்ணுறனால எங்களுக்கு ஒரு ப்ராஃபிட்டும் கிடையாது சோ நாங்கள் ப்ராஃபிட்னால் இந்த அக்ரிகல்ச்சர் நாங்கள் காப்பாத்தல இன்னும் போகிற காலத்தில் ஒரு இப்போது வந்து ஒரு கிலோ ரைஸ் வந்து நம்ம சிக்ஸ்ட்டி ரூபீஸ்க்கு வாங்கிறோம் அப்படின்னா இன்னும் ஒரு டென் இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம பிள்ளைங்களோடய காலத்தில் அந்த அரிசியை வந்து ஒரு அரிசி நம்ம அறுபவது ரூபாயிக்கு வாங்கிற நிலைமைக்கு போகும் அதுவுமே என்ன ஆயிடும் ஃபுல்லன் ஃபுல் உரம் மருந்து இதேதான் யூஸ் பண்ணுறாங்கன்னு நான் கண்ணெதிரை பார்க்கிறேன் இதேதான் ஆர்கானிக் விவசாயம் வந்து நம்ம இப்பே என்னோடய லேண்டயே நான் ஆர்கானிக் விவசாயம் என்னால் பண்ணவே முடியாது ஆர்கானிக் விவசாயம் வந்து நான் ஒரு ஏக்கருக்கு எனக்கு நூறு நூறு மூட்டை கிடக்குது அப்படின்னா அதேதான் ஆர்கானிக் விவசாயம் பண்ணும் போது எனக்கு பத்து மூட்டை தான் கிடக்கும் அப்போது இதையே கவெர்மெண்ட் வந்து நம்மளுக்கு ரொம்ப கம்மியாக எடுத்துகிறாங்க அப்போது இன்னும் நான் பத்து மூட்டையை நான் விவசாயம் பண்ணி நான் எனக்கு அதில் எதுவுமே லாபமும் கிடயாது சோ யாராக இருந்தாலுமே அந்த உரத்த போட்டு தான் அப்போது இனிமேல் போகிற காலத்தில் இப்போ நாங்கள் உரம் அடிக்கக் கூடாது கம்மியாக வந்தாலும் பரவாலை அப்படின்னு ரொம்ப கம்மியான இதில் தான் நாங்கள் வந்து அந்த இதை உரத்த மருந்தை அடிச்சுக்கிட்டு இருக்கோம் இது இது இன்னும் போக போக உரம் அடிக்க உரமும் மருந்தும் அடிக்கல அப்படின்னா அந்த அந்த நாற்றே அது செத்து போயிருது சோ அதனால் அதை அடித்து தான் அந்த அரிசி இதனால் தான் எனக்கு சோ நம்ம வந்து அதே இதில் நம்மகே அந்த மருந்த தான் நம்ம சாப்பிடுட்டு இருக்கோம் அந்த ரைஸை வந்து நம்ம மருந்தை தான் நம்ம சாப்பிடுட்டு இருக்கோம் சோ இனிமேல் போகிற காலத்தில் உரம் அடிக்காமல் கொள்ளாமல் கவெர்மெண்ட் வந்து இதே இதை நல்ல விலைக்கு நம்ம கிட்டே இருந்து எடுத்துக்கிச்சு அப்படின்னா நம்ம வந்து அதை பாதுகாக்கலாம் இல்லை அப்படின்னா நம்ம அதை பாதுகாக்கவே முடியாது இதே மாதிரி எல்லோருமே அந்த நிலத்த வந்து விற்று விற்றுட்டு சோ இதை வச்சு நம்மளுக்கு என்ன யூஸு அப்படின்னு சொல்லிட்டு அதை விற்று விற்றுட்டு வீடாக கட்டுறத்துக்காக பார்த்துட்டு இருக்காங்க சோ நம்ம அதெலாம் நம்ம அதை பண்ணவே கூடாது இதுக்காச்சம் வீடே இல்லையினாலும் பரவால்ல விவசாயம் நிலம் வந்து எல்லோரோட மக்கள் கைலேயும் விவசாய நிலத்த யாருமே விற்காதிங்க சோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் நம்ம சாப்பிடுறதே அந்த அரிசி தான் அந்த அரிசியை வந்து நம்ம பாதுக்கணும் நம்ம பாதுகாத்து வச்சாத்தான் நம்ம பிள்ளைங்களோடய காலத்தில் வந்து அது வந்து யூஸ் ஆகும் சோ அதனால அதை வந்து நம்ம வந்து சேவ் பண்ணி வைக்கணும் விவசாய நிலத்த மரத்தை வளர்க்கணும் மரம் வந்து நம்ம தனியாக இதுக்குனு நம்ம லேண்ட் வாங்கிக் கூட அந்த மரத்தை வளர்க்காம நம்ம வைக்கிற அந்த விவசாயம் வயல்யே உரத்துல ஒவ்வொரு மரத்த நம்ம நட்டு வச்சோம் அப்படின்னா அதோடய தண்ணியே அதுக்கு போகும் சோ அதுக்கு போகும்போது சோ அதுவே அதுப்பாட்டு வளரும் நம்மளுக்கு பிற்காலத்தில் நம்ம பிள்ளைங்க வந்து நம்ம இருந்தால் கூட நம்மளுக்கு வந்து அது வந்து நிழலு தரும் சோ அந்த மரத்துலேருந்து நம்மளுக்கு வந்து காய் கொடுக்கும் பழம் கொடுக்கும் சோ அதனால நம்ம வந்து அதை வந்து சேவ் பண்ணி நம்ம வச்சுக்கணும் சோ அதெலாம் சொல்லி சொல்கிறோம்